வாழ்க்கையில் கலையில்லாமல் எந்தவொரு பொருட்களும் வடிவமைப்பதில்லை கலை மூலமாகத்தான் அனைவரும் இந்த மனித குலத்தில் வாழ்ந்து வருகிறோம் பொதுவாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வீடுகள் தோட்டங்கள் அனைத்துலயும் வந்து கலைகள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் வித்தியாசமான கலை மூலம் தனது திறன்களையும் வெளிப்படுத்துகின்றனர் அதன் ஒவ்வொருவருக்கும் கலைகள் என்பது மாறுபட்டு இருக்கின்றது கலைகள் மூலமாக பல்வேறு விதமான சிந்தனைகளும் மனிதர்கள் இடத்தில் கிடைக்கிறது ஒருவர் ஒரு சிற்பத்தை வித்தியாசமான முறையில் வரைகிறார் ஒருவர் காண்பிக்கிறார் அதே மற்றொருவர் அவருடைய கலைத்திறனுக்கு மாற்றாக அவருக்குத் தெரிந்த புது புது வடிவில் தனது கலைத்திறனை உருவாக்கி கொடுக்கின்றார் இதன் மூலம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தனிப்பட்ட நம்முடைய சொந்த கலைகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சமுதாயம் இயங்கி வருகிறது இந்த சமுதாயம் வளர்ச்சி அடைகின்றது